ஹலோ மேடம் மேடம் குட் ஈவினிங் மேடம் மேடம் சிஎஸ்சி டிபார்ட்மென்ட்லருந்து ஃபைனல் இயர் ஸ்டுடென்ட் பேசுகிறேன் மேடம் என் பேர் தீபா மேடம் ஹாஸ்ட்டலில் தான் இருக்கேன் ஹாஸ்டலில் ஸ்டெய் பண்ணி தான் படிக்கிறேன் எங்கூர்க்கு ரொம்ப லாங்கு ட்ராவெல் பண்ண முடியாதுன்னு மேம் ஹாஸ்டலில் ஃபுட்டே சரி இல்லங்க மேடம் ரொம்ப ஆமாங்க மேடம் நேற்று ரைஸ் பண்ணியிருந்தாங்க மேடம் சரியாக வேகவே இல்லை அப்படே விர விர இருக்கிற மாதிரி இருந்துச்சு கேட்டால் வந்து திட்டுறாங்க எங்கள் போ எங்கயோ சொல்லிக்கோ போ அப்படின் சொல்கிறாங்க மேடம் ஆமாங்க மேடம் ஏன் இப்படி செய்யறீங்க நாங்களும் ஃபீஸ் கட்டுறோம் தானே அப்படின் கேட்டுருந்தேன் மேடம் இல்லங்க மேடம் சொல்ல வேணாம் இவங்க கிட்டவே பேசி முடிச்சிக்கலாம் உங்கள் வரைக்கும் வர வேணாம் நினச்சேங்க மேடம் ஆனால் அவங்க ஒரு மாதிரி ரொம்ப இதாக பேசுகிறாங்க மேடம் அதனால் தான் உங்கள் கிட்ட கம்ப்ளெயிண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு வந்தேன் கால் பண்ணேங்க மேடம் டைம்க்கு அதே மாதிரி டைம்க்கு வர மாட்டேங்குது லேட்டாக வருது நாங்கள் ரெடியாய்ட்டு கிளாஸ்க்கு போகாமல் வெய்ட் பண்ணி உக்காந்துட்டுருக்கோம் அப்புறம் இங்கே நாங்கள் சாப்பிட ஃபுட்டுக்கு அது சாப்பாடுக்கு வெய்ட் பண்ணிவிட்டு கிளாஸ்க்கு போனோன்னா அங்கே கிளாஸில் எங்களுக்கு ஆப்சென்ட் போட்டுறாங்க ஒரே இடத்துல இருந்து என்னங்க மேம் பண்ணுறது இவங்க இப்படி லேட்டாக கொண்டு வந்தாங்கன்னா கரெக்ட் டைமுக்கும் அதே மாதிரி கொண்டு வர சொல்லுங்கள் ம் ஆமாங்க மேம் அப்புறம் கொஞ்சம் நல்லா பண்ணி சமையல் கொஞ்சம் நல்லா பண்ணி தர சொல்லுங்கள் மேடம் ஆமாம் மேடம் நாங்கள் ஃபீஸ் கட்டும் போது இந்த இந்த டேக்கு இது இதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு டைம்டேபிள் மாதிரி தான் டேபிள் போட்டு தான் பண்ணி சொன்னாங்க இது இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஹாஸ்டலில் அப்படின் சொன்னாங்க மேம் ஆனால் இப்போ அது எதுவுமே வர்ரதில்லை இவங்க எதாவது ஒன்று சும்மா அப்படி கடமைக்கு பண்ணின்னு வந்துட்றாங்க கேட்டால் கோவப்பட்றாங்க எங்கள் கிட்டா இல்லை மேடம் கொஞ்சம் பயந்து இருந்து தான் பேசலை அதுக்கப்புறம் நம்ம மேலே எதாவது ரிவென்ஞ் பண்ணிருவாங்களோன் தான் பேசலங்க மேம் நேத்துக்கு நானே கேட்டேன் மேம் கேட்டத்துக்கு அவங்க அப்படி தான் பண்ண முடியும் நீ ஒருத்தியே இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மேடம் அதனால் தான் எனக்கு உங்களுக்கு கால் பண்ணேன் நான் சரிங்க மேடம் தேங்க் யூ மேடம் ஓகேங்க மேம் தேங்க் யூ மேம்